நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அஞ்சு ஆறு ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது